நிறையா தலைப்பு எழுதணும்ன் நினைக்கிறோம் ஆனால் குழப்பம் இருக்குது கண்டிப்பாக இருக்குது இந்தியாவில் என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது இல்லைங்கிறது எங்கள் அறியாமையில் எங்கள் அறியாமைக்கு இன்னு வரல பட் அந்த விஷியங்கள் தெரிய வந்துச்சுனால் நாங்கள் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக எடுத்து சொல்லுவோம் கண்டிப்பாக எழுதுவோம் எல்லாமே நடக்கும்